என்னுடைய கலாச்சாரத்தில் குறிப்பிட்ட சில கலைகள் என்னவென்றால் அந்த காலத்தில் தெருக்கூத்து கலைகள் அதிகமாக இருந்தது நாடகங்கள் எந்த ஒரு சினிமாவும் இல்லாமல் பல கைவினைப் பொருட்கள் மூலம் நமக்கு காமித்தார்கள் அதேமாதிரி பாரம்பரியமான துணிகளை அந்த அணிந்தோம் வேஷ்டி சேலை அது ஒரு பாரம்பரியமான துணிகளாக அணிந்தோம் கைவினை பொருட்களை கொண்டு பல வேலைகள் செய்தோம் பாரம்பரியமான கலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துக் கொண்டே வந்தது